டெங்கு காய்ச்சல் மலேரியா போன்ற கொசுக்களால் பரவும் நோய்களை தடுக்க என்ன நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன இப்போ ஜென்ரலாகவே வந்துட்டு டெங்கு க டெங்கு காய்ச்சல் இந்த மலேரியாலாம் எந்த டைமில் வரும்னா இந்த ரெயினு சீசன் இந்த மழை கால நேரத்தில் தான் ரொம்ப அதிகமாக வரும் ஏன்னால் இந்த மழை ரோ அந்த தண்ணி தேங்கி நிற்கிறது இந்த இந்தமாதிரி இடத்துல தான் வந்து இந்த கொசுக்கள் அதிகமாக இருக்கும் இந்த கொசுவெலாம் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் இந்த மாதிரி நோயெல்லாம் வந்து பரவும் இப்போ நம்ம வீட்டுக்கிட்டையே வந்துட்டு நான் தண்ணி தேங்காமல் இருக்கிற மாதிரி எல்லாம் பார்த்துக்குணுன்னு சொல்லுவாங்க தண்ணி தேங்கிருக்கிற மாதிரி இருந்தால் அதை உடனே இது பண்ணிடணும் இந்த டியூப்பு இல்லை வேறு இந்த டியூப் பிளாஸ்ட்டிக் ரிலேட்டடாக அந்த சம்ம அது சம்பந்தப்பட்ட பொருட்களையும் வந்துட்டு நம்ம அதிகமாக அந்த சரவுண்டிங்கில் வச்சுருக்க கூடாது அதெல்லாம் வச்சுருந்தாலே நமக்கு வந்துட்டு இந்தமாதிரி இதெலான் வரும் ம அதிகம் மெயின் விஷயமே வந்துட்டு தண்ணி தேங்க விடாமயே நம்ம பார்த்துக்குட்டோனாலே கொசு வர்றதுக்கு கொசு வரதுக்கான வாய்ப்புகள் கம்மியாயிடும் நம்ம என்ன தான் வந்துட்டு நம்ம கொசு நெட்டு வெச்சுருக்குறோம் இல்லை கொசு பேட்டு வெச்சுருக்குறோம் கொசுவத்தி வெச்சுருக்கோம் ஆல் அவுட் குட் நைட் இந்த மாதிரி எவ்வளவு வச்சுருந்தாலுமே கொசு வராமல் இருக்கிறதுக்கு முதல் விஷ முதல் நம்ம ஸ்டெப் எடுக்க வேண்டியது இந்த மாதிரி விஷயத்த இந்த மாதிரி விஷயந்தான் ஏன்னால் அந்த டைம் தான் நமக்கு காய்ச்சல் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே அதே நேரத்தில் இந்த மாதிரி விஷயோம் நடந்துச்சுனால் நம்மள ஈஸியாக நம்மளோடய எதிர்ப்பு சக்தி கம்மியாகி அதை ஏற்றுக்க முடியாமல் நமக்கு சீக்கிரமே வந்துட்டு உடல்நிலை குறைவாகிற உடல்நிலை சரி இல்லாமல் போறதுக்கான வாய்ப்புக்கள் அதிகமாவே இருக்குது